நான் இப்போ வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக மீஷோவில் ஒரு டிரெஸ் வந்து ஆர்டர் பண்ணலாம்னு பாத்தேன் மூணு டிரெஸ் பாத்தேன் மூணு கலர் வேற வேற கலரு ஆனால் மூணு மூணு டாப்ஸ் பாத்தேன் பார்க்கும் போது அந்த கலர் நல்லா இருந்துச்சு ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து வாங்கி நல்லாயிருக்கு அப்படினு சொல்லி கமெண்ட் போட்டு இருந்தாங்க அது ஃபோர் அண்ட் ஃபைவ் ஃபைவ் ஸ்டார்ஸுக்கு மேல் இருந்துச்சு அதனால சரினு சொல்லிவிட்டு அது ஆர்டர் பண்ணேன் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கும் வந்துடுச்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிரெஸ்ஸை மட்டும் அன்பாக்ஸ் பண்ணி பாத்தேன் பார்க்கும் போது நல்லா இருந்துச்சு அந்த ரேட்டுக்கு ஏற்ற டிரெஸாகவும் இருந்துச்சு ரெண்டு மூணு டைம் போட்டு யூஸ் பண்ணியும் பாத்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த டிரெஸும் இந்த டிரெஸுக்கு வந்துட்டு இந்த ரேட்டா அப்படினு சொல்லி பார்க்கும் போது ரேட் வந்துட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு